எனக்கு உலகம் முழுதுமே சுற்றணும்ன்னு ஆசை உலகம் முழுதும் அதுவும் டூவீலரில் சுற்றணும்ன்னு அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை என்ன அப்படின்னா இப்போ வீட்டிலருந்து கிளம்புறோம் மதுரை போகணும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போகணும் சிதம்பரம் நடராஜன் கோயில் போகணும் காசி விஸ்வநாதர் ஆலயம் போகணும் அந்த கோயிலெலாம் ஆன்மீக சுற்றுலா அது மாதிரி ஒரு இடத்துக்கு போகணும் அதுவுமே வந்து ஃபுல்லாக வந்து டூவீலர்லேயே போகணும் போகணும் எங்கே மோட்ரு ஓடுதோ அந்த இடத்துல குளிக்கணும் எங்கே நல்ல சாப்பாடு கிடைக்குமோ அந்த இடத்துல சாப்பிட்ணும் இல்லை அப்படின்னா கோயிலில் பிரசாதமாக எதாவது வாங்கி சாப்பிட்ணும் ஃபுல் டைம் அதாவது நைட் எங்கேயோ யார் வீட்லேயோ போகிற பக்கம் ஒரு வீட்டில் தங்கிக்கணும் இல்லை பெட்ரோல் பங்க் எங்கேயோ ஒரு பக்கம் தங்கிக்கணும் ஃபுல் டைம் டிராவலிங்கில் இருக்கணும் உலகத்தை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னால் ஒரு இடத்துலருந்து இடத்துலயே இருந்துகிட்டு குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டிகிட்டு இருக்காமல் நிறைய இடத்துக்கு போகணும் அதுவும் டூவீலரில் போகணும் அப்படிங்குறது என்னோட ரொம்ப நாள் ஆசை அப்புறம் வந்து இந்த அமேசான் காடு வந்து ஆளுங்களாம் சொல்வாங்க அமேசான் காடு அமேசான் காடு அது வந்து அவ்வளோ இருக்குது இவ்வளோ இருக்குது அங்கே இல்லாததே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த அமேசான் காடை ஃபுல்லாகவே வந்து நடந்து பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ஆசை ஏன்னால் அந்த காட்டில் என்னென்ன இருக்குது எவ்வளோ உயிரினங்கள் இருக்குது எவ்வளோ ஆறு ஓடுது கடல் எனும் நடக்கிற மரம் அது அங்கே இருக்குதுன்னு சொல்லி சொல்வாங்க அங்கே வந்து இந்த ஏதோ போன் கம்பெனி அங்கே வந்து கட்டடம் கட்டினாங்க அப்படின்னு சொல்லி சொல்வாங்க அதெல்லாம் போய் பார்க்கணும் இந்த மாமல்லபுரம் போய் பார்க்கணும் அந்த அர்ஜுனன் தபசு அந்த கடலில் விளையாட்ணும் அந்த மாமல்லபுரத்தில் இருக்கிற அந்த கோயில் சிலைகள் சிற்பங்கள் அதெல்லாம் போய் நம்ம என்னோட கையால் அதெல்லாம் வந்து தொட்டு பார்க்கணும்ன்னு ஆசை அப்புறம் வந்து மதுரை நாயக்கர் கால அரண்மனை அங்கே போய் பார்க்கணும் அந்த அரண்மனை எல்லாம் போய் பார்க்கணும் அப்படிங்கறதுலாம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ஆசை ஏன்னால் எனக்கு வந்து பயணம் போவது ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் வந்து ரொம்ப விரும்பி போவேன் எங்கேயாவது கிளம்பணும் அப்படின்னாங்கனா அதுவும் ஒரு ரெண்டு நாள் போகணும் மூணு நாள் போகணும் அப்படின்னா டக்குன்னு கிளம்பிவிடுவேன் துணிமணி இருக்கவே எடுத்து வச்சுக்கிட்டு சாப்பாடு இருக்குது இல்லை இருக்குது இல்லை டக்குன்னு கிளம்பி எங்கேயாவது போகணுன்னா நான் மொதல் ஆளாக கிளம்பிடுவேன் ஏன்னால் அது வந்து எனக்கு பயணம் போவது ரொம்ப பிடிக்கும் அதுவும் வந்து எங்கள் வீட்டுக்காரர் கூட எங்கள் வீட்டுக்காரர் நானும் போவது ரொம்ப பிடிக்கும் டூவீலரில் போவது ரொம்ப பிடிக்கும் எல்லா இடத்தையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அங்கே இருக்கிற மக்கள் எப்படி இருக்காங்க அவங்ளோட கலாச்சாரம் எப்படி இருக்குது அவர்களோட வழிபாடு முறைகள் எப்படி இருக்குது அவங்க எப்படி சாமி கும்பிட்றாங்க அந்த மாதிரி டெய்லியும் டெய்லியும் ஒவ்வொரு கோயிலில் விஸ்வரூப தரிசனம் அந்த காலையில் அஞ்சு மணிக்கு சொல்லுவாங்களே அந்த கோயிலில் ஒரு கோயிலில் போய் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த விஸ்வரூப தரிசனம் பார்க்கணும் டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சி அஞ்சு மணிக்கெலாம் விளக்கு ஏற்றி கேட்டு வீடு வாசலெலாம் ஜெகஜோதியாக இருக்கணும் அப்படிங்குறதுலாம் வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆசை அதெல்லாம் எப்போ தான் நிறைவேறுமோ தெரில பார்க்குறேன் முடிஞ்சால் பயணம் எங்கே முடியுதோ ரொம்ப லாங் ட்ரிப் இல்லாட்டி கூட ஒரு சின்ன ட்ரிப் போவதுக்கு முயற்சி பண்ணுறேன்